அந்த காலத்தெலலாம் வந்து பார்த்திங்ன்னா எங்களுக்கு வந்து இந்த சின்ன பசங்கள் வந்து பாவாடை சட்டை போட்டிருக்கும் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்ன்னா அவங்கெலாம் வந்து தாவணி கட்டியிருக்குமோ அப்புறம் கொஞ்சம் வயதானவங்க கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க வந்து பார்த்திங்ன்னா சாரீ கட்டியிருக்கும் ஆனால் இப்பெலாம் வந்து பார்த்திங்ன்னா அதை பாவாடை சட்டையும் தாவணியும் அழிஞ்சே போச்சு பாவாடை சட்டை கூட பரவாயில்ல தாவணியெலாம் எங்கே இருக்குதுன்னே தெரில நாடகத்தில் மட்டும் தான் பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்குது இப்போ ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டும் இருக்குது மற்ற நாடுகளில் போடுகிற மாதிரி பேண்டு சட்டை அந்த மாதிரி நிறைய வந்து புதுசு புதுசாக வந்திருக்கு கொஞ்சம் ட்ரோனு அதெல்லாம் நிறைய வந்திருக்கு ட்ரோன் திங்ஸ் எல்லாம் நிறைய போட ஆரமிச்சுருக்காங்க நம்ம ஊரில் ஆளுங்க அதுவும் இல்லாமல் இப்போ அப்பெலாம் வந்து பார்த்திங்ன்னா ரொம்ப சின்ன சின்ன துணி எல்லாம் போடுவது ஷால் இல்லாமல் போடுவதுலாம் ஒரு ரொம்ப மோசமாக இருந்ததெலாம் நம்ம யோசிச்சுருப்போம் ஆனால் இப்போ அது ரொம்ப சகஜமாகவே ஆகிடுச்சி அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இப்போ வந்து முன்னாடியை விட பார்த்திங்ன்னா இந்தியாவில் அது ரொம்பவே மாறியிருக்கு ஃபேஷன் புடவ இப்போ புடவ தான் கட்டுவாங்க கல்யாணம் ஆனவங்கெலாம் ஆனால் அப்படிலாம் இப்போ இல்லை நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அம்மா சுடிதார் போட்டு நான் பெருசாக பார்த்ததுல்ல ஆனால் நான் என்ன நினப்பேன் கல்யாணம் ஆகிடுச்சின்னா சுடிதாரே போடக்கூடாது அப்படினு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா போட்டு நானே கேட்டேன் என்னம்மா சுடிதார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் இஷ்டம் தான் நீ என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து பார்த்திங்ன்னா அது ரொம்ப மாறிடுச்சு இந்த இந்த இதெல்லாம் பொண்ணுங்க பொம்பளைங்க அவங்களுக்கு பிடிச்சத போடுதுங்க அதுவும் இன்னிக்கி ஃபேஷன் நல்லாவும் இருக்குது